வணக்கம் மேடம்

இருக்கு மேடம் எங்கள் ஷாப்பில் ஐஃபோன் எல்லா மாடல்ஸும் இருக்கு ஐஃபோன் ஃபோட்டின்ஸும் இருக்கு ஆ சரிங் இப்போது இப்போதைக்கி பார்த்திங்கனா ஐஃபோன் ஃபோட்டின் ப்ரோ மேக்ஸ்தான் மேடம் அட்வான்ஸாக இருக்கு அது வந்து பார்த்திங்கனா ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயரரூவா வருங்க ஓகேங்களா அது ரேட்டு வந்து பார்த்தீங்கனா இன்னும் ஒன் டுவென்ட்டி வரும் மேடம் ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பாத்தீங்கனா சிக்ஸ் பாயிண்ட் சவன்ட்டி இஞ்ச்சஸ் சைஸ் வரும் ஓகேங்களா நம்ம டிஸ்பிளே ரெசொலியூஷன் பார்த்திங்கனா டூ தவுசண் சவன் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு ஒன் தவுசண் டூ நைன்ட்டி பிக்ஸல்ஸ் வருங்க மேடம் அதுமாரி ஹார்ட்வேர் வந்து பார்த்திங்கனா ப்ரொசஸர் வந்து ஹெக்ஸா கோர் போட்டிருக்காங்க ப்ரொசஸரிங் மேக்கும் அவ்வளோவுதான் ஆப்பளி சிக்ஸ்டின் பையோனிக் போட்ருக்காங்க இன்டெர்னல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கனா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வரும் நீங்கள் வந்து அதில் ஒரு டிபி வரைக்கும் ஆயிரம் ஜிபி வரைக்கும் நீங்கள் அதை எக்ஸ்டர்ன் பண்ணிக்கலாம் மேடம் ஓகேங்களா கேமரா வந்து மூணு கேமரா இருக்கும் பேக் கேமரா வந்து ரேர் கேமரா வந்து ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சலு ஒன்று வந்து டுவெல் மெகா பிக்சல் இன்னொன்று வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மெகா பிக்ஸல் வரும் மேடம் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்கனா டுவெல் மெகா பிக்ஸல் வரும் சாஃப்ட்வேர் பார்த்திங்கனா ஐஓஎஸு சிக்ஸ்டினு போட்டிருப்பாங்க இந்த ஃபோன் உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேடம் யூஸ் பண்ணுறத்துக்கு எல்லாம் சார்ஜிங் தனியாக நீங்கள் வாங்குகிற மாதிரிதான் இருக்கும் ஐபோன் ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்திங்கனா நீங்கள் சார்ஜர் தனியாக வாங்குகிற மாதிரிதான் இருக்கும்

சார்ஜர் தனியாகத்தான் நல்லா ஓரளவுக்கு நிற்கும் மேடம்

பேட்டரி பேக்கப்புங்களா நீங்கள் ஒரு கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கனா ஒரு செவன் அவர்ஸ் யூஸ் பண்ணலாம் மேடம் ம் ம் எப்போ மேடம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க பை பண்ண வாங்குறத்துக்கு டூ டேஸுங்களா ஓகே மேடம் கண்டிப்பாக வாங்க மேடம் நான் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம கடைக்கு வாங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்துட்றோம் சரிங்களா ஆ ஓகே மேடம் எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸாக்ஷனும் பண்ணலாம் மேடம் ம் தேங்க்யூ மேடம் வாங்க மேடம் கண்டிப்பாக ஷோரூமில் பண்ணி கொடுக்கலாம் டிஸ்கவுண்ட் என்ன ஐஃபோன்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து வேற அதுக்கூட சேர்த்து கொடுப்பாங்க நம்ம கடையில் கண்டிப்பாக நாங்கள் பண்ணித்தருவோம் வாங்க மேடம் கேஷாக இருந்தால் டிஸ்கவுண்ட் ஈஸியாருக்கும் மேடம் கொஞ்சம் இஎம்ஐ போடுற மாதிரியா இருந்தால் நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும்

ஓகே சரிங்க மேடம் அப்போ கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணிக்குவோம் வாங்க மேடம் ஓகே சரிங்க மேடம் கண்டிப்பாக வாங்க தேங்க்யூ